ஹலோ பெரம்பலூர் பூக்கடையா ப்ரோ இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது கல்யாணம் ஒன்றுவருது அதுக்கு இந்த வீடு டெக்கரேஷன் பண்ணுறது பூ இதல்லாம் இது பண்ணணும் மொத்தமாக பண்ணிக் கொடுத்துருவீங்கல்ல வீடு பெரம்பலூர் காந்தி நகரில் இருக்குது என்ன மாதிரி டிசைன்லாம் பண்ணுறீங்க ஆ ஓகே ப்ரோ நாலஞ்சு டிசைன் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன் பண்ணிவிடுங்க கரெக்டா பட்ஜட் எவ்வளோல ப்ரோ ஆகும் ஒரு வீடு வந்து வீடு வந்து இருபதுக்கு இருபது ஸ்கொயர் ஃபீட்டு வீடையும் பண்ணணும் மண்டபமும் பண்ணணும் மண்டபம் வந்து ஒரு முப்பதுக்கு நாற்பது வரும் வீடு பத்துக்குப் பத்துக்கு வரும் சின்னது தான் ஆ அவ்வளோ பூ இருக்குமா உங்கள்கிட்ட ஆ வீடுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த பூவெல்லாம் எங்கேயிருந்து ப்ரோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க பூவெல்லாம் எங்கேயிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஆ இதை தமிழ்நாட்டு உள்ளேயே வாங்கிடுவீங்களா இன்றைக்கி நீங்களே உற்பத்தி பண்ணுறதுனாலயா சரி ப்ரோ சொன்னால் சொன்ன டயத்தில் கரெக்டாக பண்ணிடுவீங்களா ப்ரோ சரி ப்ரோ நல்லா பண்ணிக் கொடுத்துருங்க சரி சரி கரெக்டாக ஒரு மூணு நாள் கழிச்சு ப்ரோ இருபத்தி ஒன்று ஆ அன்றைக்கி எதுவும் ஆர்டர்லாம் இல்லயில்ல ப்ரோ அன்றைக்கி எதுவும் ஆர்டரெலாம் இல்லையல்ல சரி ப்ரோ ஓகே தேங்க் யூ ப்ரோ நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிக் கொடுத்துருங்க ப்ரோ ஓகே தேங்க் யூ ப்ரோ சரி பை ஆ சரி ப்ரோ பை